இந்திய கல்விமுறை வந்து கல்விமுறை எப்டிப்பட்டது அது சந்தித்து வரும் சில முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா இந்திய கல்விமுறை வந்து இந்தியாவில் வந்து நல்லா தான் இருக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் வந்து இந்தியாவை விட்டு வேற ஒரு கன்ட்ரி போகும் போது அங்கே உள்ள படிப்பை வெச்சால் அந்த உள்ள அங்கே உள்ள படிப்பையும் இங்கே உள்ள படிப்பையும் சேர்த்து பார்க்கும் போது இங்கே வந்து குறைவாக இருக்கு இப்போது வந்து இங்கேயிருந்து நம்ம வேற ஒரு கன்ட்ரி போகும் போது இங்கிலீஷோ இல்லை வேற எதோ தெரியிறதோ பேசும்போது எங்களுக்கு வந்து பேச தெரியலை அதனால அதே மாதிரி இது இங்கிலீஷில் வந்து தான் அதிகமாக பேசுகிறாங்க இதே இது ஹிந்தி தமிழில் இந்தியாவில் வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்றது அப்படின்றதில்ல அப்படின்றது பதிலாக இங்கிலீஸும் பேசலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க இங்கிலீஸும் பேசலாம் சொல்லிட்டு அதிகப்படியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து முன்னேறதுக்கு வந்து வாய்ப்பிருக்கு இப்போ வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயோ வேற வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் மட்டும் தான் இங்கிலீஷ் வந்து சில பிள்ளைங்கள் வந்து நல்லா பேசுகிறாங்க இதனால கவுர்மெண்டு ஸ்கூலில் படித்த நாங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப பாதிப்படைகிறோம் இன்னொன்னு வந்து நாங்கள் சின்ன வயசில் ஒன்னாம் கிளாஸில் இருந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிற வரை மேக்ஸுன்றது வந்து நாங்கள் படிக்கிறோம் ஆனால் வந்து பத்தாம் கிளாஸுக்கு மேலே நாங்கள் லெவல்த்து டுவல்த்தில் வந்து வேற ஒரு குரூப்பை எடுத்துவிட்டோம் அப்படின்னா மேக்ஸுன்றது வந்து எங்களுக்கு வரவே மாட்டிங்குது அதே இது ஒரு அக்கவுண்ட்ஸ் குரூப்பை எடுத்துவிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்ரு ஆர்ட்ஸோ இல்லை வந்து கம்ப்யூட்ரு காமர்ஸ் குரூப்போ அந்தமாரி எடுத்தோம் அப்படின்னா வந்து அக்கவுண்ட்ஸ் வருது அப்போ வந்து நாங்கள் மேக்ஸு டென்த்து படிக்கிற வரை மேக்ஸு படிக்கிறோம் அது அப்போ எதுக்காக யூஸ் ஆகுது மேக்ஸு அதுக்கப்பறம் ஏன் மேக்ஸ் வர மாட்டிங்குது அதனால இதுதான் சில மற்ற கன்ட்ரியை விட நம்ம கன்ட்ரிலேலையும் படிப்பு வந்து அதிகமாக படிப்பு இந்த இங்கிலீஷ் நாலேஜு தெலுங்கு எல்லாத்தையும் வெச்சு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்களா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கொஞ்சம் வந்து மாணவர்களோட முன்னேற்றம் வந்து அதிகமாகும் இதான் வந்து ஒரு சில பிரச்சனைகள்